எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வங்கியிலையோ இல்லை இன்சூரன்ஸ் ஏஜென்சிகள்லேயோ நான் இது வரைக்கும் வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணல ட்ரை பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது என்ன எதில் அப்படின்னு பார்த்தீங்கனா பேங்க்கில் வேலை கிடைச்சா நல்லாருக்கும் அப்படின்ற ஒரு எய்ம் தாட் எனக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அதுக்கான எல்லா முயற்சியும் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் பேங்க்கில் வேலை கிடக்கிறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நான் விடாமுயற்சியோட வந்து ட்ரை பண்ணி கண்டிப்பாக வேலையில் ஜாயின் பண்ணுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லோரும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என் ஃபேமிலியும் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கள் அது மூலிமா நான் படித்து எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகி கண்டிப்பாக நான் பேங்குக்கு வேலைக்கு போவேன்